வீட்டில் எல்பிஜி சிலிண்டரை இப்போ யூஸ் பண்ணிட்டிருக்கும்போது நம்ம எப்பொழுதுமே பாதுகாப்போடு தான் இருக்கணும் ஏன்னால் அது வந்து ஒரு காற்று மாதிரி அதில் சின்னதாக ஒரு நெருப்பு பொறி பட்டால் கூட அது வந்து உயிருக்கே ஆபத்துங்கிற அளவில் கொண்டு போய் முடிஞ்சிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா எப்பொழுதுமே ரொம்ப வந்து அடைச்சி வைக்கிற ஒரு இடத்துல வந்து எல்பிஜி சிலிண்டரை வைக்காமல் கொஞ்சம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிற இடத்துல வச்சோம்னால் காற்று மூலயமா அந்த சிலிண்டரினுடைய வாய்வு எல்லாமே வெளியில் போய்டும் அப்படிங்கிறதுனால நம்ம எப்பொழுதுமே வந்து சிலிண்டரை வந்து வீட்டுக்குள்ளாற அதிகமாக மேக்ஸிமம் யாரும் வைக்க மாட்டாங்க கொஞ்சம் வெளியில் விஸித்தா விஸித்ராலமாக இருக்கிற இடத்துலதான் அதை வந்து வைப்பாங்க ஒரு வேளை நம்ம அந்த அடுப்பை ஆஃப் பண்ணாமல் ஒரு வேளை ஆன்லேயே வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா கூட திரும்ப உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த ஒரு வாசமே நம்மளுக்கு தெரிஞ்சுரும் சிலிண்டரை ஆன் பண்ணல ஆஃப் பண் ஆஃப் பண்ணல ஆனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம என்னா பண்ணுவோம்னா ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே நம்ம திறந்து வச்சுருவோம் திறந்து வச்சதுக்கப்புறம் அந்த சிலிண்டரில் வாயு எல்லாமே வெளில போயிடும் வெளில போனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுப்பை அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆன் பண்ணிணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் முன்னெச்சரிக்கையாக நம்ம என்னா பண்ணணும் அப்படின்னா எப்பொழுதுமே வந்து சிலிண்டர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குணும் பார்த்துக்கிட்டதுக்கப்பறம் தான் நம்ப வந்து அதை பத்த வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஆஃப் பண்ணுறதா இருந்தாலும் சரி சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டுதான் அதுக்கப்புறம் நம்ப அடுப்பையே பத்த வைக்கணும் சிம்மில் இருக்கிறதுலையும் ஆஃபில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான சிம்பலில்தான் இருக்கும் அதனால நமக்கு சில டைம் தெரியாது சிம்மு ஆனு ஆஃபு இது மூணு மட்டும்தான் கொடுத்து வச்சுருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப சரி அடுப்பு ஆஃபில்தான இருக்குது அப்படின்னு நம்ப நினச்சிப்போம் ஆனால் அது ஒரே சிம்லேயே இருக்கும் அதனால நம்ம எப்பொழுதுமே வந்து கீழே இருக்கிற சிலிண்டரை வந்து நம்ம வந்து ஆஃப் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கூட அடுப்பில் இருக்கிற கேஸ் வந்து ஆனில் இருந்தால் கூட நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அந்த சவுண்ட் அந்த வாயு வந்து வெளியில் போகாது அப்படிங்கிறதுனால நம்ம எப்பொழுதுமே வந்து மேலே ஆஃப் பண்ணுறோமோ இல்லையோ கீழே சிலிண்டரை ஆஃப் பண்ணிதான் அதிகமாக வைக்கணும்